ஹலோ ஆ சக்தி மரவாடிங்களா எங்க நாங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டிகிட்யிருக்கோம் தம்பி எனக்கு வந்து ஒரு ஒரு டோரும் நாலு கதவும் செய்யிணும் இது ஜன்னலும் செய்யிணும் ஒரு டோரும் நாலு ஜென்னலும் செய்யிணும் எனக்கு ஒரு நூறு கிலோ தேவைப்படுது தம்பி மரம்

அது வ நா ஆ ஆ கேட்குது கேட்குதுதுப்பா அதுக்கு வந்து ஓ ஓ ஒரு எ எவ்வளோது நீங்கள் ரேட்டு அதிகம் எவ்வளோது ஆகும்

ஆ ஆஆ ஆஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஆஆ ஆ எனக்கு ரொ ஆ எனக்கு எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வேண்டாம் தம்பி எனக்கு வந்து ஒரு நடுத்தரமாக பூவரசு வேம்பு இதுமாரி போதும் ஆ அதுலாம் ரேட்டு என்ன வில ஆவும் ஆஆ ஆ சரி ம் சரிப்பா சரி சரிப்பா எனக்கு ஒரு எனக்கு ஒரு நூறு நூறு கிலோ அவ்வளோ தேவைப்படும் தம்பி நாலு டோரு நான் ஆ ஆ நாலு டோரு செய்யறா மாரி எனக்கு தேவைப்படும் நீங்கள் டோ நீங்கள் எனக்கு ஓ உடனடியா எனக்கு தேவைப்படுது அதனால் வந்து நான் நேரடியாக வந்து வாங்கிக்கிலாமா இல்லை நீங்களே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துரு போறீங்களா ஆ சரி சரிங்க சேர் சரிப்பா சரிப்பா அப்போ நேரடியாக நான் வந்து பார்த்து நான் எட்த் எடுத்துக்கிறோம்பா ஆ சரிப்பா தேங்க்யூப்பா ஆமாப்பா ஆமாம்பா பூவரசு இல்லைன்னா இது வேம்பு ஏதோ ஆ ஏ ஆ நமக்கு எது பெட்ராக கொஞ்சம் வில கம்மியாக படுதோ அதே நம்ம எடுத்துக்கலாம் நேரடியாகவும் வந்து பேசி நான் டெலி இது பண்ணிக்கிறேன் ஸ் தேங்க்யூப்பா ஆ தேங்க்யூப்பா